எங்கள் வீட்டில நாங்கள் பிள்ளைங்களுக்கு எப்படி பானங்கள்லாம் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கம்பு கேழ்வரகு இதை நவதானிய கூழ் எல்லாம் போட்டு கருப்பட்டி போட்டு காய்ச்சி பிள்ளைங்களுக்கு பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் அப்படி இல்லைன்னா கம்பம் புல் முதலியே ஊற வச்சி அதை வந்து கஞ்சி மாதிரி காய்ச்சி நைட் வச்சிட்டு அடுத்த நாள் காலையில கொஞ்சம் புளிக்காத மோர் ஊற்றி பிள்ளைங்களுக்கு உப்பு போட்டு கொடுப்போம் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு அப்பறம் பார்த்திங்கன்னா கேப்பை மாவு கேப்பை மாவை கொஞ்சமாக ஒரு தண்ணியில ஒரு கால் டம்ளர் தண்ணியில மிக்ஸ் பண்ணி அதை வந்து பாலில் காய்ச்சி அதில் கொஞ்சம் கருப்பட்டியை மிக்ஸ் பண்ணி கொஞ்சண்டு உப்புக்கல் போட்டு அதை வந்து ஒரு நல்ல தண்ணியாக கரைச்சி பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க இது வந்து நம்ம எப்பவுமே நாங்கள் கொடுப்போம் அப்புறோம் மா நெல்லிக்காய் நெல்லிக்காய்னா பெரிய நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க பெரிய நெல்லிக்காய் அந்த நெல்லிக்காய் ரெண்டு கருவேப்பிலை அப்பறம் ஒரு துண்டு இஞ்சி இவ்வளோத்தையும் கொஞ்சம் மிக்ஸியில் அடிச்சு அதை கொஞ்சம் தண்ணி விட்டு அதை இறுத்து பிள்ளைங்களுக்கு கொடுப்போம் ரொம்ப சளி பிடிக்கிற பிள்ளைங்க அப்படி இருந்துச்சுன்னால் அதை வந்து வெந்நீர் விட்டு மிக்ஸ் பண்ணி அதை கொடுப்போம் அதுவும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது சளி இருக்குது பிள்ளைங்களுக்கு அதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நெ நிறைய பேர் சொல்லுவாங்க அதை தாராளமாக கொடுக்கலாம் நாங்கள் கொடுப்போம் அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு